எங்களுடைய திறமைகள் நாங்கள் எப்பொழுதும் சிறப்பாகவும் இருப்போம் ஒரு தொழில் செய்தால் அதில் தங்களுக்கு வருமானம் வரும் மாதிரிதான் நாங்கள் செய்து வருவோம் அது போல் ஒரு தொழில் செஞ்சால் செய்யும் தொழில் தெய்வமாகவும் அதில் நம்ம அதில் கிடைக்கும் வருமானத்தை வச்சு தொழில் செய்வோம் திறமை என்றால் செய்யும் தொழில் தெய்வம் அதில் அதில் வரும் வருமானத்தை பெற்று கொண்டுதான் குடும்ப நடத்துவோம் இது ஒரு தொழில் செய்தால் அந்த தொழில் திறமையாக செயல்படணும் எந்த ஒரு தொழிலும் எது ஒரு யாருகிட்டேயும் பழக செய்வது எப்படி இருந்தாலும் நன்றாக திறமையாகவும் வளர்த்துக்கொண்டால் நாம் எப்பொழுதும் நன்றாக இருப்போம் நாம்ப வந்து எதுக்கும் துணிந்து எதையும் சிறப்பாக செயல்படுவோம் எந்த ஒரு தொழில் செய்தாலும் தொழிலுக்கு நன் நன் நன்றியுள்ளவராகவும் சிறப்பாகவும் சீரியமாகவும் செயல்பட்டால் எந்த தொழிலையும் நாம்ப ஈஸியாக சேர்ந்து வரலாம் அதனால் நம்முடையது எந்த தொழிலும் கஷ் கடினமாக நினைத்தால் எப்பொழுதுமே அது கடினமாகதான் இருக்கும் அதனால் நம்ம இப்போது எந்த தொழில் செய்தாலும் சீரியமும் சிறப்பாகவும் செயல்பட்டால் எந்த ஒரு விஷயமும் நன்றாக இருக்கும்